ஆன்ட்ரிபிரனர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு தொழில்முனைவோர் இந்தியாவில்

எல்லோரும் தொழில்முனைவோராக இருக்கிறவங்க தான் ஏதோ ஒரு சூழ்நிலையால தான் வேலைக்கு போகிறாங்க தொழில்முனைவோர் ஒரு முக்கிய குறிப்பு நம்மளால நாலு பேருக்கு வேலை கொடுத்து பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு முடிவு தான் ஒவ்வொரு ஆன்டர்பிரனர்ஸும் ஆன்டர்பிரனர்ஸோடய நோக்கமும் எப்படி இருக்கும்ன்னா நம்மளுக்கு மட்டும் சம்பாதிக்க கூடாது நம்மளால ஒருத்தருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்றப்போ நாம் ஏன் வேலை செய்ய வேலை கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுலேயும் இந்தியாவில் வந்து அதிக ஊக்குவிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கீமும் கொண்டு போகிறாங்க அதுக்காக தனியாக ட்ரைனிங் பண்ணுறாங்க ட்ரைனிங் கிளாசஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்டிக் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டு எடுக்கிறாங்க அதுக்கு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டு லக்ச்சரர்ஸ் வர்றாங்க ல லக்ச்சுரர் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட் டைப்லேயே பண்ணுறாங்க எதுக்காகன்னா அப்போது தான் நம்மளோட ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நாம்மளே பிராண்டை போடலாம் நாம்மளே சேல் பண்ணலாம் நாம்மளே அக்மார்க்கும் நாம்மளே ஒரு அதோடய லைசன்ஸும் வாங்கி நம்ம இந்தியாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எதுக்காகன்னா எதுக்காகன்றதோடு எப்படி பண்ணுறாங்கன்னா ஆன்டர்பிரனர்ஸு கொன் எப்படி சொல்கிறது அது அதுமேலே இன்ட்ரஸ்ட்டு கொண்டு வரணும் பிஸ்னஸில் இன்ட்ரஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர்றாங்க புதுபுதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதிகமாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்தியாவில் இந்தியாவில் குறிப்பிட்டு போனால் சின்னச்சின்ன தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு அதிகம் அவங்களே லோன் கொடுக்குறாங்க விற்று சப்சிடிட்டி லோ இதோடு சப்சிட்டி லோன் கிடைக்கிறதோடு அவ்வளவா அலைய வைக்கிறதில்ல போகிறோம் அப்ளை பண்ணுறோம் நம்மளுக்கு அவங்களோடய ப்ரொசீஜர்ஸ் என்னென்னவோ அதை பார்க்குறாங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கண்டுபிடிக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்குகிறாங்க அதனால் ஆன்டர்பிரனர்ஸுக்கு நல்ல இந்தியா வந்து ஊக்குவிக்கிற தன்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தர் ஆன்டர்பிரனரோட கொள்கையை ஏற்று அதுக்கு தகுந்தமாதிரி நடத்துகிறாங்க